நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ்ல நமக்கு எப்போவுமே வந்து ஒரு கிரியேட்டிவிட்டியாக இருக்கிற ஃபோட்டோஸ் தான் நமக்கு பிடிக்கும் அந்த ஃபோட்டோஸை தான் நம்ம வால்பேப்பர்லையும் வைக்கவும் ஆசைப்படுவோம் இல்லை தனியாக நம்ம எதாவது சோஷியல் மீடியாக்குள்ள அப்லோட் பண்ணுறத்துக்கு அதெலாம் ஆசைப்படுவோம் இல்லையா ஆனால் இந்த காலத்து டெக்னாலஜியோட லெவலை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் ஃபோட்டோஸ் வந்து நம்ம எப்படி வேணுணாலும் எடுத்து எப்படி வேணுணாலும் கிரியேட்டிவிட்டியாக நம்மளால் மாற்ற முடியும் இதே வந்து நம்ம பழைய காலத்து ஃபோட்டோ நம்மளால் மாற்ற முடியாது ஏன்னா அது வந்து நேச்சுரல் அது எப்போதுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுவும் தான் இப்போ ஃபீல் ஃபீல்ல தான் நமக்கு கொடுக்குமே தவிர அதே மாதிரி இப்போ இந்த காலத்தில் நம்மளால் அந்த மாதிரி ஃபோட்டோஸை நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது இல்லையா அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்போ பிடிச்சி எது பிடிக்குன்னா பழைய காலத்து ஃபோட்டோஸ் தான் எனக்கு பிடிக்கும் இல்லையா இப்போ எனக்கு வந்து பழைய காலத்து ஃபோட்டோஸ்னா வந்து நான் குழந்தையா இருக்கிறப்ப ஒரு ஃபோட்டோஸ் என்ன என்னோட ஃபேமிலி கூட கோயிலுக்காக ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்காக ஒரு மூமெண்ட்டுக்காக போகும்போது அந்த ஃபோட்டோஸ் நான் எடுத்தேன் அந்த ஃபோட்டோஸ்ல வந்து நான் இன்னமும் வந்து அந்த ஃபோட்டோஸை நான் வச்சிருக்கேன் அதை இன்னமும் நான் ரசிச்சு ரசிச்சு ரசிக்கம்போதெலாம் எனக்கு பழைய நினைவுகள்லாம் என்னோட ஃபேமிலி கூட நான் கோவிலுக்கு போனேன் அந்த மூமெண்ட்டை தான் ஒவ்வொரு நாளும் அந்த ஃபோட்டோஸை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் எனக்கு அது மறுபடி மறுபடியும் எனக்கு அந்த ஞாபகத்தை வந்து தூண்டும்போது இந்த மாதிரி மறுபடி அந்த குழந்த அந்த குழந்த அந்த இதுக்கே போக முடியாதா அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டலாம் நான் இப்போ வரைக்குமே மிஸ் பண்ணுறேன் இந்த காலத்தில் என்ன தான் நம்ம ஃபோட்டோ எடுத்து அத கிரியேட்டிவிட்டியாக நம்ம மாற்றுனாலும் பழைய காலத்து ஃபோட்டோவை ரசிக்கிற மாதிரியே பீல் பீல் வந்து நமக்கு இந்த காலத்தில் எப்போதுமே வராது இல்லையா ஏன்னா பழைய காலத்து ஃபோட்டோ எப்போதுமே நேச்சுரலாகவும் இருக்கும் நம்மளால் ரசிக்கும்போது அது ஒரு நல்ல ஒரு ஃபீல்ல ஃபீலி ஃபீலையும் தரும் இல்லையா அப்போ இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளால் அந்த ஃபீல் ஃபீலிங்ஸை வந்து ஒரு நாள் ஏன்னா ஒரு நாள் உணர முடியும் ஆனால் அடுத்த நாள் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது இதோட அதை நம்ம பெட்டராக கிரியேட்டிவிட்டியாக மாற்றும்போது அது ஒரு தனி ஃபீலை தரும் இல்லையா அப்போ நான் எப்போதுமே பெட்டராக நினைக்கிறது எதுன்னா என்னோட இறந்தகாலத்தில் எடுத்த நான் ஃபோட்டோஸ் தான் நிகழ்காலத்தில் நம்ம ஒரு நாள் ஒரு ஃபோட்டோ எடுத்து அத கிரியேட்டிவிட்டியாக மாற்றுவோம் மறுநாள் ஒன்னு மாற்றுவோம் அடுத்த நாள் மாறிக்கிட்டு போய்ட்டே தான் இருக்கும் ஆனால் நம்ம பழைய ஃபோட்டோஸ் என்னைக்குமே நம்மளை விட்டு மாறவும் மாறாது நம்மளால் அதை மாற்றவும் முடியாது இல்லையா அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது என் பழைய காலத்து ஃபோட்டோஸ் மட்டுந்தான்